ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஐந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி ஆறு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம்